கோவிட் சூழல்ல கல் கல்வி பாதிக்கிறது என்னானால் அன்றாடம் வகுப்புக்கு போவதெல்லாம் வந்து கொ கொரோனா ஆன்லைன் வசதிகளெலாம் செஞ்சு இப்போ செய்யப்பட்டிருக்கு ஆன் ஆன்லைன் வசதி பயனாளி மூலம் கல்வி பெர்றதுனால் வந்து மாணவர்கள் சக மாணவர்களோடய பழகுற வாய்ப்புகள் இன்னும் குறையும் பள்ளி பள்ளிகளில் வந்து நிறையா மூடுற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்புறம் தடுப்பூசி விநியோகம் இதெல்லாம் வந்து கல்வி அமைப்புக்கு வந்து ரொம்ப சவாலான பணிகளாக இருக்குது ஆன்லைன் கல்வியை வந் ஆன்லைன் கல்வி வந்ததுலேருந்து நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது அங்கே குறித்த நேரத்துக்கு பள்ளிக்கு வர்றதுனால அந்த ஒழுக்கம் இதெல்லாம் வந்து பின்பற்றலாம் அது ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணிணாலும் அது பின்பற்ற முடியாது இதுதான் வந்து இதாக அமைந்திருக்குது